ஹலோ சார் நான் காலையில ஆபீஸ் போகிறதுக்காக உங்கள் ஏஜென்சியில இருந்து தான் கேப் புக் பண்ணியிருந்தன் அதுக்கு வந்து நான் உங்கள் கிட்ட ரெண்டாயிருபா தான் பேசிருந்தேன் ஆனால் இப்போ உங்கள் டிரைவர் என்னடா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் வந்துட்டு சார்ஜ் அச்சீவ் பண்ணிருக்கீங்கள் ஏதாச்சும் ரீசன் இருக்குதுங்ளா இல்லை சார் உங்கள் டிரைவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க எப்படி நீங்கள் வந்துட்டு சார்ஜ் அச்சீவ் பண்ணுவீங்கள் நீங்கள் என்கிட்ட ரெண்டாயிருபா தான் பேசுனீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும்னு உங்கள் டிரைவர் சொல்கிறாரு எப்படி நீங்கள் சார்ஜ் அச்சீவ் பண்ண முடியும் அது வந்து நான் பேசின அமௌன்ட் தானே நான் தர முடியும் இல்லை சார் இப்போ வந்துட்டு என்கிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதனால் நான் கொடுத்துடுறன் எனக்கு எந்த ப்ராப்லமும் இல்லை இதே வர யாராவது வந்துட்டு அந்த ரெண்டாயிருபா மட்டும் வச்சிக்கிட்டு வேற எதுக்கும் அமௌன்ட் வச்சிருந்தாங்க அப்படினா எப்படி வந்துட்டு கொடுக்க முடியும் அதெலாம் ரிஸ்க்கு தானுங்க சார் அது எப்படி கொடுக்க முடியும் திடீர்னு எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கள் இது எல்லாமே வந்துட்டு கடைசியில வந்துட்டு கஷ்டம் தானுங்க சார் இல்லை சார் உங்கள் டிரைவர் அப்படி சொன்னதனால நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் கால்லே பண்ணிருக்கன் உங்கள் டிரைவர் இப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னா உங்கள் டிரைவர்க்கு வேணா கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஓகே சார் நான் வந்துட்டு பேசின மாதிரி ரெண்டாயிருபா தான் கொடுப்பன் நீங்கள் வந்துட்டு உங்கள் டிரைவர்கிட்ட சொல்லிடுங்கள் அவர் வந்துட்டு கரெக்ட்டாக வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டார் ஆனால் நான் ரெண்டாயிருபா தான் கொடுப்பன் என்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாலாம் கொடுக்க முடியாதுங்கள் சார் நீங்கள் வந்துட்டு உங்கள் டிரைவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேங்க சார் தேங்க்யூ